கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன் ஆம் நான் வந்து முப்பத்தி ரெண்டு வருடமா சரியான கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு வீடு வாடகை வீட்டில் இருக்கும்போது கூரை வீடுதான் கூரை வீட்டில் இருக்கும்போது மழை பேய்ஞ்சிக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டேன் மழை காலத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப வேலையும் கெடைக்காம ஒன்றும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குறேன் எவ்வளவோ சிரமப்பட்டு எல்லாம் இது பண்ணி சொந்த வீடு ஒன்று வாங்க கட்டும்போது தண்ணி கிடைக்கல வெயில் காலத்தில் வெயில் காலத்தில்தான் தனி வீடு கட்டினேன் வீடு கட்டும்போது தண்ணி இல்லை பற்றாக்கொறை கோடைக் காலத்தில் பற்றாக்கொறையா இருந்துச்சு அதுக்கப்பறம் திருப்பி மறுபடி சொந்த வீட்டுக்கு வந்து தண்ணி பைப் லைன் இல்லாமல் எறவு வீட்லேருந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருந்தோம் அப்பறம் திருப்பி மறுபடி பைப் லைன் இழுத்து அதலாம் ரெடி பண்ணுச்சு இப்போ வந்து கோடைக்காலத்திலியும் அதே மாதிரி மழைக் காலத்தில் சிரமப்பட்டுச்சி வெயில் காலத்துலேயும் சிரமப்பட்டோம் குளிர் காலத்தில் மாலை சபரிமலைக்கு மாலை போட்டுருந்தோம் எதோ குளிர் காலத்தில் வந்து இது பண்ணாலும் ஐயனை நினச்சிக்கிட்டு தண்ணி ஊத் காலைலேயும் சாயங்காலமும் விடிய காலை அஞ்சு மணி நாலு மணிக்குலாம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி முடித்துட்டு திருப்பி சாயங்காலம் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றும்போது

குளிர் எடுக்கும் குளிர் எடுக்கிற டைமில் அதே மாதிரி இது பண்ணிக்கும் கடலில் போய் குளிக்கும் போதெல்லாம் குளிராக இருக்கும் எல்லாத்தியும் இது பண்ணிக்கிட்டு ஐயன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் இதை பண்ணுவோம் பண்ணி முடித்த உடனே திருப்பி எல்லாம் கஷ்டம் ஆனால்